நான் வந்து எந்த விளம்பரம் பார்த்து ரொம்ப இதானேனா அப்படினா இங்கே வந்து ஜேகேஆர் டெக்ஸ்ட் துணிக்கடை புதுசாக ஆரம்பித்தாங்க அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்கே ஒரு ட்ரெஸ் வாங்கினா நாலு ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க அதிலேருந்து எங்கள் ஊரில் எல்லாமே நிறைய பேர் போய் வாங்கினாங்க அதை போயிட்டு சாரீலேருந்து எல்லாமே அங்கே சும்மா செமையாருக்கும் க்ளாத்து ரொம்ப சூப்பராயிருக்கும் அந்த விளம்பரம் தான் ரொம்ப புடிச்சு அந்த டெக்ஸ்ட்டைலே செமையாருந்துச்சி போனாலே சூப்பராயிருக்கும் எல்லா ஒரு க்ளாத்துமே எல்லாமே அவேலபுலாகருக்கும் பெரிய பங்களா மாதிரி இருக்கும் அது வந்து பார்க்கவே உள்ளே போனாலே இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி கடைக்கு போகலான்னு தோணும் எல்லா க்ளாத்துமே அவேலபுலாகருக்கும் வித்து சீப் அன் பெஸ்ட்டாக செம்மையாருக்கும் அந்த கடை அந்த விளம்பரம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு போக்குள்ள என்னடாயிருக்கு சும்மா போயி தான் பார்க்குலான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்குனு சொல்லிட்டுருங்குறாங்க என்ன புதுசா ஓப்பன் பண்ணிணாலே கொஞ்சம் நாளைக்கு வந்து எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டு தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறந்தான் அவங்க வந்து வெலை ரொம்ப ஜாஸ்த்தி பண்ணுவாங்க ஆனால் அந்த கடை இப்போ வரைக்கும் நான் என்ன அப்போ பார்த்தனோ அந்த ரேட்டு தான் இப்போவும் இருந்துட்டிருக்கு கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை செம்மையாருக்கு கடை ஜேகேஆர் டெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை நீங்கள் வேணா கூட போய் அங்கே போய் ஜாயின் பண்ணி பாருங்க போய் ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி பாருங்க எல்லாமே காஸ்ட்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே ட்ரெஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக செம்மையாருக்கும் ரொம்ப நம்ப இப்ப தௌசன்ட் எடுத்துகிட்டு போறோம்னு வச்சுக்க இப்போ தௌசன்டில் மற்ற கடைக்கு போனோம் அப்பிடினா ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க முடியும் ஆனால் அந்த கடைக்கு வந்து மூணு ட்ரெஸ் எடுக்கலாம் அவ்வளோ ஒரு சீப் அன் பெஸ்ட்டாயிருக்கும் எந்தவொரு க்ளாத் எந்தவொரு டேமேஜும் ஆகாது சூப்பராகருக்கும்